யார் அண்ணாச்சி சொல்லுண்ணே ஆமாம் ஆ என்ன மானாவாரியா சரி ஆ நிலத்துல ஈரநாமல் கூடுதலாக இருக்கா எப்படி இருக்குது அண்ணே ஒரு காய்ச்சல் இருந்தால்தாண்ணே உழுக முடியும் இல்லைனா பிடிச்சிக்கிடும்ணே ஆ சரி சரி உழுவுற பதத்தில் இருக்குது சரிண்ணே ஆ அது அந்த ஊசி கலப்பையும் இருக்குது சட்டி கலப்பையும் இருக்குது உங்களுக்கு எதில் வேணும் ஆ இப்போ இப் இப் எவ்வளோ வெளி உழுகணும் இப்போ உங்களுக்கு ஆ ஆ மணிக்கு எப்பவும் போல் ஒரு ரெண்டாயிரத்து அறுநூறுரூவாண்ணே ஆமாண்ணே என்னங்கண்ணே என்னாது மூன்றுரூவாதான் வாங்குவேன் ஆமாம் நான் உங்களுக்கு புது ஆளாக ஃபோனில் வந்திருக்கீங்க ஒரு நானூறுரூவா குறைச்சி சொல்லுவோம்னு நான் ரெண்டு அறநூறு சொல்லியிருக்கேன் மணிக்கு நமக்கு வேலை ஆள் சுத்தமாக வேலை செய்வான்ண்ணே நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கலாம் ஆ டயம் பிரகாரம் எனக்கு காசு கொடுத்துட்ணும் ஆமாண்ணே ஆ எனக்கு ஒரு அஞ்சு மணி போல் ஃபோன் பண்ணிவிடுங்க ஆ ட்ரைவரை கூப்பிட்டு நான் சொல்லிவிடணும் ஆ டயத்துக்கு அந்த வண்டி எடுத்துகிட்டு அங்கே வரணும்லே போய் டீசல் போட்டுவிட்டு ஆளை வர சொல்லுறேன் ஆ வரச்சொல்லிடுறேன் உங்கள் நம்பர் இந்த நம்பர் தானே நான் பதிஞ்சுக்கிறேன் காலையில் கூப்பிட்றேன் வெச்சுட்றண்ணே நன்றி நன்றிண்ணே